சமைக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து எங்கள் அம்மா சமைக்கிறதை பார்த்து நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் எங்கள் அக்கா எங்கள் அக்காவும் நானும் நிறையாவே சமைக்க ட்ரை பண்ணியிருக்கோம் அதில் வந்து எனக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேனா எனக்கு வந்து நிறைய டைம் அதில் செலவிட பிடிக்கும் சமைக்கிறதில் நான் காலேஜ் போகிறதுனால டெயிலியும் என்னால் அதில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஒரு நாள் நான் வந்து லீவில் இருந்தப்போ ட்ரை ஒரு டிஷ் பட்டர் சிக்கன் ட்ரை பண்ணப்போ அது எனக்கு ரொம்ப நிறைய நேரம் செலவாச்சு ஏன்னா அது பார்க்க ஈஸியாக இருந்தது ஆனால் வந்து பண்ணும்போது அதோட ப்ராஸஸ் நிறையா இருந்தது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து சிக்கனை வேக வைக்கணும் அதுக்கு அப்புறம் அதுக்கு மசாலா பண்ணணும் அதுவும் இல்லாமல் அதுக்கு நாண் பண்ணணும் அது எல்லாம் இருந்ததனால அது ரொம்ப டைம் கன்சுயூமிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி நான் நிறையா சமைத்தது இல்லைனாலும் நிறையா விஷயங்கள் நான் செய்கிறப்ப நிறையா நேரம் ஆகியிருக்கு ஏன்னா வந்தது எனக்கு அதை முழுசாக டக்கு டக்குன்னு அது எனக்கு பண்ண தெரியாததனால நான் யாருக்கிட்டேயாவது கேட்டோ இல்லை யூடியூப்ல பார்த்தோ அந்த மாதிரி தான் நான் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால எனக்கு அது நிறைய டைமாகுது இன்னொரு டைம் கூட நான் வந்து மஷ்ரூம் மஷ்ரூம் மெக்சிகன் மஷ்ரூம் ரைஸுனு நான் வந்து ட்ரை பண்ணேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் நல்லா தான் பண்ணேன் அந்த ரைஸுலாம் ரெடி பண்ணி மஷ்ரும் நல்லா தான் பண்ணேன் ஆனால் அதோட அதை வந்து குக்கரில் வைக்கும் போது அது பாயில் பண்ணும்போது அதை வந்து ஒழுங்காக பண்ணாமல் அது ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்புறம் நான் மறுபடியும் ஸ்டார்டிங்லேந்து அது வந்து பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் கடைசியில் அதை டேஸ்ட் பண்றப்ப அது அவ்வளவாக நல்லாயில்ல ஸோ வந்து அந்த டைம் அவ்வளோ டைமுக்கு அது வந்து ஒர்த்தான்னு எனக்கு வந்து தெரியலை இந்த மாதிரி நான் நிறையாவே ட்ரை பண்ணிருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூடயும் நான் நிறையா ட்ரை பண்ணுறப்போ மோமோஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணப்போ மோமோஸ் சும்மாவே நிறையா ப்ராஸஸ் நிறையா அதுக்கு வந்து ப்ராஸஸ் பண்ணணும் உள்ள ஸ்டஃப்பிங் பண்ணணும் அதில் நிறையா டைப்ஸ் ஆப் ஸ்டஃப்பிங் வெஜ்ஜூ சிக்கன் அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த ஸ்டஃப்பிங்லாம் பண்ணணும் அதுக்கு அப்புறம் அதுக்கான டோ அந்த மாதிரி நிறையா ப்ராஸஸ் இருக்கு அதனால வந்து அதுவே டைமாகும் இந்த மாதிரி நான் நிறையா ரெசிப்பீஸ் ட்ரை பண்ணி அது வந்து நிறையாவே டைம் எடுத்திருக்கு